ஆ ஹலோ ஹலோ ஆ தர்மபுரி டிஸ்ட்ரிக்குங்களா ஆ ஆ ஸ்கூல் மேடம்மா ஆ இது மேடம் எங்கள் எங்கள் பொண்ணு வந்து உமா அவங்க வந்து இங்கே மாடரஹள்ளியில் படித்தாங்க நல்ல மார்க் எடுத்திருக்கு நானூற்றி அறுபது மார்க் எடுத்திருக்கு ஆ உங்கள் ஸ்கூலில் தான் அட்மிஷன் கிடைக்குமான்னு கேட்கத்தான் போன் பண்ணேன் லேட்டாக மார்க்கு இருக்கிறதுனால தான் சரி எதாவது கிடைக்குமானு சொல்லிட்டு கேக்கலாம்ன்ட்டு தான் போன் பண்ணேன் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் எவ்வளோ என்ன செய்யணும் அது என்னமாதிரி பண்ணணும் அதை சொன்னீங்கன்னா வரலாம்னு இருக்கிறேன் ஸ்கூலுக்கு நானூற்றி அறுபது ம் ஆ கவுர்மெண்டு ஸ்கூலில் படித்தாங்க ஆ ஆ

கம்யூனிட்டி செர்டிபிகேட்டு இது டிசி அதை எப்போ எடுத்துட்டு அப்படிங்களா சரி கொஞ்சம் கொஞ்சோம் ட்ரை பண்ணுங்களேன் ஆ நான் வந்துடுறேன் உடனே நாளைக்கு நாளைக்கு திங்ககெழமை வந்துர்றேங்க ம் அப்படிங்களா ஹாஸ்டலெல்லாம் இருக்கா உங்கள் ஸ்கூலில் ஹாஸ்டல் ஹாஸ்டல் இருக்கா ம் சரிங்க மேம் சரிங்க மேடம் சரி வர்றேங்க ஆ சரிங்க ம்